நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எங்க இடத்துலையே பொறுத்தவரைக்கும் இந்த ஓவியக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் ரொம்ப பேர் போனது பேர் போன ஊர் தான் நம்மூரு இங்கே இருக்கிற ராஜராஜர் கட்டின கோயிலாகருக்கட்டும் இந்த தஞ்சை பெரிய கோயில் அங்கே சிற்பத்துக்கான ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப க்ரெட்டிக்கலான அழகாவும் ரொம்ப மைன்யூட்டாகவும் ஒரு சிற்பத்தை பார்த்து அதோடைய முடியை கொண் முடி வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகா வர்ணிச்சு விவரிச்சு அதோடைய மூலப்பொருட்களும் கரெக்டாக போட்டு அழகா வந்து சிற்பத்தை வந்து வடிச்சுருப்பாங்க அதேமாதிரி அந்த கோயிலில் இருக்கற ஓவியங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மற்றும் ரொம்ப மிஸ்ட்ரியாகவும் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஓவியங்கள் அந்தக்காலத்து ஓவியங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் ஓவியங்கள் ரொம்ப ஈர்க்கும் வகையிலையும் இருக்கும் அதனாலையே நிறைய பேர் அந்த ஓவியத்தை வாங்கணும்னே நிறைய பேர் வாங்குவாங்க ஆனால் கவர்ன்மெண்ட் வந்து அங்கே யாரும் வந்து ஓவியத்தை வாங்க கூடாதுனும் சொல்லியிருக்காங்க பற்றாததுக்கு நம்ம ஊர்லையும் அந்தமாதிரி அந்த அந்த அந்த ஓவியத்தை வந்து விற்கல நா அந்தமாதிரியான ஓவியத்தை வந்து நம்ப ஊர்லையே அந்த ஓவியத்தை வந்து செஞ்சு அதை விற்பனைக்கு விட்டிருக்குறாங்க சிற்பங்களும் அதேமாதிரி பண்ண முடியாது ஆனால் வந்து அதே டைப்பில் வேணா இந் இப்போ இருக்கிற மாடன் டெக்னாலஜி வச்சு அந்தமாதிரி செய்யலாம் மண்பாண்டம் வந்து நம்ம ஊரில் செய்யுறாங்க பெரிய மண்பாண்டமாக இருக்கட்டும் சின்ன மண்பாண்டமாக இருக்கட்டும் நமக்கு ஏற்ற வகையில் கரெக்டாக செஞ்சு தராங்க பிரிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா செய்றாங்க ட்ரெஸ்லையாக இருக்கட்டும் பெட்ஷீட்லையாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக செஞ்சு தராங்க பிரிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பிரிண்ட்டிங்கு அந்த ஒரு பூ டிசைனாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு மைன்யூட்டாகவும் அந்த பிரிண்டிங் எங்கையும் மாறாமல் எங்கையும் இடைஞ்சல் பண்ணாமல் எங்கையும் வந்து அந்த கலர் வந்து ஷேடாகாமல் மற்ற கலர்களோடு வந்து ஃபாஸ்ட்னஸ் போகாமல் ரொம்ப கரெக்டாகவும் அழகாவும் இருக்குது அதனாலையே வந்து ரொம்ப முக்கியமான கலைகளில் நம்ப ஊரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கு சந்தோஷம் நல்லது